இருபத்தி நாலு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பதினைஞ்சு ஆகஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பதினாலு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இருபத்தி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி அஞ்சு இருவத்தி மூணு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு